கூழாங்கற்களை சேமித்து வைக்கிறனால் எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கனா ஓல்ட் இஸ் கோல்டுனு சொல்கிறாங்கள்ல அந்தக் காலத்தில் அதே மாரிதாங்க இப்பவும் அது மாதிரி என்னோட பழைய நினைவுகளைப் பார்த்தீங்கனா அதில் வந்து மறக்கவே முடியாத நினைவுகள் அதனாலதான் என்னோட சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி கூழாங்கற்களை சேமித்திருக்கேனா அதெலாம் என்னால் மறக்கவே முடியாது அதுவந்து இப்போ வந்த இப்போ நான் பார்த்தாலும் அந்த வந்த என்னோட சின்ன வயது ஞாபகங்களெலாம் வரும் மெமரீஸ்க்காகதான் நான் இன்னும் நான் சேமித்து வச்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனா ஒரு மீன் தொட்டி இருக்குது அந்த மீன் தொட்டியெலாம் அந்த கூழாங்கற்களெலாம் கலர் கலராக இருக்கும் அதில் பார்த்து எடுத்துப் போட்டிருவாங்க இப்போவே இப்பவும் அந்த டெய்லியும் வந்து மீனுக்கு சாப்பாடு போடும்போது ஃபுட் எல்லாம் போடும்போது அதில் வ அந்த கல்லெலாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயது மெமரீஸ் வந்து ஞாபகம் வரும் அதனால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பழைய ஞாபகங்களெலாம் ஞாபகம் வரும் அதுக்காகதான் இன்னும் வந்து அதனுடைய சேமித்து வச்சுருக்கேன் அதில் அதிலயும் இப்பவும் பார்த்தீங்கனா இப்பெலாம் அதலாம் வரவே வராது அதனால அந்த ஞாபகத்துக்காகதான் இப்பவும் அதுவேனா சேமித்து வச்சுட்ருக்கேன் நான்